கோவிட் டைமில் நாங்கள் அப்போ சந்திச்ச சில பிரச்சனைகளில் பற்றி தாங்க இப்போ சொல்லுறேன் கோவிட்டும் போது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுடோம் கோவிட் டைமில் எங்கேயும் வெளியே போக முடியலை எல்லாம் எங்கள் வில்லேஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க எல்லாம் கவர் பண்ணிட்டு எங்கேயும் எதுவும் வாங்க போக முடியாது வில்லேஜோடய என்ட்ரன்ஸ்லேயே பிளாக் பண்ணிட்டாங்க நம்ம எங்கேயும் ஊரை விட்டு வெளியே போகாத அளவுக்கு ஃபுல்லன் ஃபுல்லு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சுற்றுலா தளங்கள்லா எங்கள் ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள ஹில்ஸ் ஏரியாஸ் எல்லாம் சுற்றுலாளாம் ரொம்ப பாதிச்சுடுச்சிங்க அங்கே உள்ள மக்கள்கெல்லாம் எல்லாருக்கும் இன்கம்முங்குறது கிடையாது அந்த கோவிட் டைமில் பயங்கர லாஸு எல்லாரும் ஒரு சிலர்லாம் ரொம்போ வேலை இழந்து வருமானம் சுத்தமாக இல்லாமல் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமமாகிற அளவுக்கு கோவிட் டைமில் ஆகி போச்சுங்க சுத்தமாக டோட்டலாக எங்கேயும் ஒரு ஒன்னன் அண்ட் ஃஆப் மந்த்து பார்த்தோம்னா டோட்டலாக அந்த வில்லேஜை பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாம் வில்லேஜும் நீங்கள் இந்த வில்லேஜிலிருந்து அடுத்த வில்லேஜ்க்கு போக முடியாது அந்த மாதிரி ஃபுல் செக்கியூரிட்டி போட்டாங்க போலீஸ் போட்டுருந்தாங்க அடுத்து வெளியே போகணும் அப்படினாலும் நீங்கள் எதோ பாஸ் வாங்கி அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒன் மந்துக்கு அப்புறந்தான் பாஸ் கொடுத்தாங்க வாரத்தில் ஒன் ஒன் டே டூ டேஸ் நீங்க போகலாம் எல்லோவ் கலர் பாஸ் வச்சுருந்தா ஒரு நாள் போகலாம் ரெட் கலர் பாஸ் வச்சுருந்தா இந்த நாளில் போயிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணி ரொம்ப சிரமம் தான் அப்போது அப்போது டோட்டல்லாக இன்கமுன்னு பார்த்தால் வருமானங்குறது கிடையாது இது ஒரு நயன்ட்டி பர்சன்ட் பீபுள் வந்து மிடில் கிளாஸ்க்கு கீழே இருந்தவங்கலாம் ரொம்ப பாதிச்சுட்டாங்க அப்போ கொஞ்சம் நஞ்சம் இல்லை சரியான சிரமம் அந்த டைமில் சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான் ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு சாப்பாடுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க ஓரளவுக்கு நம்ம மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களே தடுமாரும் போது அதுக்கு கீழே உள்ளவங்களாம் அன்றாட வேலைக்கு போய் வரவங்களாம் ரொம்ப பாதிச்சாங்க அந்த கோவிட் டைமில் கோவிட் வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையோடய இன்னொரு பாகம் நம்ம பார்ட்டு டூனே சொல்லலாம் அந்த மாதிரி இருந்ததுங்க நன்றி வணக்கம்ங்க